உங்கள் மாநிலத்தில் கல்வி முறையில் தமிழ் மொழியின் பங்கு என்ன தமிழ் மொழி கல்வி கற்பதன் மூலம் குழந்தைகள் கற்ப கற்பதை தாங்கள் பேசுவதுன்னும் அல்லது சமூகத்துடன் ஒப்பீடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதனால் அவர்கள் எளிதில் கற்கின்றனர் அவர்கள் ஒரு விஷயத்தை நோக்கும் விதம் வேறு மொழியில் கற்பவர்களை விட மாறுபடுகிறது இவை அனைத்தும் தமிழ் மொழியில் கற்கும் திறனை நாளை நாளடைவில் அதிகரிக்க செய்கிறது இது கற்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கும் தாங்கள் சொல்ல வருவதை கற்பவர்களுக்கு சரியாக போதிக்க முடிகிறது